ஆ ஹலோ ஆ ஆமாங்கண்ணே கத்திரிக்காய் கிலோ முப்பது ருபாங்கண்ணே உருளக்கிழங்கு ஊட்டி கிழங்கு நல்ல கிழங்கு அறுபது ருபாண்ணே கிலோ அப்படிங்களாண்ணே

ஆ கிலோ அது எழுபது ருபா சொல்கிறாங்கண்ணே எழுபது ருபாண்ணே ஆ தக்காளி பெட்டி வந்து நானூறுபா நாட்டு தக்காளி எங்கண்ணே இப்போ சரியா பெங்களூர் தக்காளிதாண்ணே கீரண்ணே ஆ இந்த கேரட்டு முட்டக்கோஸ்ஸு தக்காளி வெங்காயம் கீரை எல்லாம் இருக்குண்ணே கீரைகள் ஆ ஆ அதெல்லாம் கொடுப்போம்ண்ணே ஆ எத்தனை கிலோ வாங்கணும் என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கண்ணே நாங்கள் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பில் போட்டு தரோம்ண்ணே சரிங்கண்ணே எங்கள் கடை வந்துட்டு நரிமேட்டில் இருக்குதுங்கண்ணே நரிமேட்டு மெயினில் வரக்குள்ள இந்த அம்மன் டீக்கடை இருக்குதுல்ல அங்கேனக்குள்ள தள்ளி இருக்குது ஆ ஆ சரிங்ண்ணே சரிங்ண்ணே ரொம்ப நன்றிண்ணே ஆ கண்டிப்பாக வாங்கண்ணே ஆ வேற யார்டையும் அடுத்தவங்கட்ட சொல்லுங்கண்ணே ஆமாம் நீங்கள் வந்து வாங்கி பார்த்துட்டு சொல்லுங்கண்ணே ஆமாங்கண்ணே ஆ சரிங்கண்ணே ஆ சரிங்கண்ணே ம்